அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சு யுஜி பிஜி பிஹெச்டி இந்த மாதிரி எல்லாம் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றன் அதுமட்டுமில்லாமல் இப்போ இந்த காலத்தில் வந்து படிப்பு தான் எல்லாம் டிகிரி முடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் படிக்க ஆசைப்பட்றானோ அது எல்லாம் படித்து நிறையா நாலேஜை தெரிஞ்சு வச்சுகிட்டு அதன் மூலமாக அவன் நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும்னு நான் நினைக்கிறன்